நான் படித்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்சது வாழ்க்கையில் நம்ம அடுத்த நிலைய அடைய முயற்சிப்போம்ல அடுத்தவர் நிலைய அடைய முயற்சிக்க வேண்டாம்னு என்ற மேற்கோள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த மேற்கோள் என் வாழ்க்கையில் மிகவும் ஒத்துப்போகும் ஏன்னால் நம் நம் வாழ்க்கையில் அடுத்தவருடன் ஒப் ஒப்பிட்டு அதற்கு முயரி செய்வதை விட நம்முடைய நேற்றைய வாழ்க்கை கம்பார் பண்ணி அதை மேம்படுத்த என்ன முயற்சி செய்யலான்னு அதை பண்ணலான்னு அப்போ தான் என் வாழ்க்கையில் அடுத்த நிலையை அடையை முடியுன்னு முடியும் அடுத்தவங்க கூட ஒப்பிட்டு அவங்களை மாதிரி ஆகணும்னு முயற்சி பண்ணால் அது பல நேரங்களில் தோல்வியை தான் உண் உண்டாக்கும் அதனால் நமக்கு என்ன தேவையோ நம்மள எ எதை எப் எப்படி மேம்படுத்தலாம் என்ன பண்ணலாம் அடுத்த நிலைய அடைய என்ன பண்ணலாம்னு யோசித்து அதுக்கு ஏற்றமாதிரி நம்ம போகணும் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அதையே நம்ம பண்ணணும் அப்படின்ற இது கிடையாது எதற்கு முயற்சி செய்தால் நம் வாழ்வில் அடைய மு முய முயற்சி செஞ்சால் நம்ம வாழ்வில் முன்னேற முடியுன்ற இலக்கை நம்ம நே நே வெற்றிகரமாக முடியணும் அந்த நிலமைய அடைய நம்ம என்ன செய்யணுமோ அதை உறுதியாக செய்யணும்